ஹலோ ஹலோ மகேஷ் டெய்லருங்களா ஆ இந்தமாதிரி கலைமகள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் நெக்ஸ்ட்டு மந்த்து நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபேரவல் டே வருதுங்க சார் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நாங்கள் வந்துவிட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அது போன டைம் ஒருத்தவங்க உங்கள் கிட்ட தான் கொடுத்து தச்சாங்களாமா அது நல்லாருக்கு அந்தமாதிரி சொன்னாங்க கலைமகள் ஸ்கூல் டிஎன் பாளையத்துலேருந்து ஆ ஆமாம்ங்க சார் ஆ பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸு அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அவங்களுக்கு வந்துவிட்டு ஒரு ட்வெண்ட்டி வேணுங்க அப்புறம் கதக்களி கதக் ஆ அதில் ஒரு ட்வெண்ட்டி வேணும் குச்சிப்புடி காஸ்ட்டியூம் ஒரு பத்து வேணும் அப்புறம் ஏஞ்சல் ட்ரெஸ் வேணும் ஆ இந்த த்ரீ வீக்ஸ்க்குள்ளே வேணும் ஆ ஆமாம்ங்க சார் நீங்கள் எப்படி நேர்லையே வந்து அளவெடுத்துர்றீங்களா இல் இல்லை நீங்கள் நேரில் அளவெடுத்துக்கலாம்ல நீங்களாகவே மொத்தம் ஒரு ஃபிஃப்டி பேர் நீங்கள் ஒரு வரும்போது லேடிஸ் கூட்டு வந்துறீங்களா யாராவது மெஷர்மெண்ட் எடுக்க ஆ ஓகேங்க சார் அப்புறம் மஸ்ட்டு எங்களுக்கு த்ரீ வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வேணும் ஏன்னா அதை நாங்கள் போட்டு ஒரு டைம் ரிகர்சல் பார்க்கறக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்து ஃபேரவல் டேங்காட்டி த்ரீ வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்தாதான் நாங்கள் ஒரு டைம் ரிகர்சல் பண்ண முடியும் ஆ ஆமாம் குச்சிப்புடியில் மட்டும் பத்து ட்ரெஸ்ஸு நீங்கள் இன்றைக்கே வந்தால் கூட ஓகே தான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே கூட வந்து எடுத்துகிட்டு போயிருங்க மெஷர்மெண்ட்டு இல்லை நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகே அட்வான்ஸ் பே பண்ணுறமாரி இருந்தால் கூட பண்ணிக்கிறோம் நீங்கள் நெக்ஸ்ட்டே ஒட்டுக்காகவே பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட பண்ணிக்கலாம் எப்படியும் கூட பண்ணிக்கலாம் ஆ சரி ஓகேங்க ஆ ஓகேங்க சார் பண்ணிக்கலாம் ஆ ஓகேங்க சார் ம் சரி ஓகேங்க சார் உங்கள்கிட்ட ஜிபே அந்தமாதிரியெல்லாம் அவைலபிள்ருக்கா ம் சரி ஓகேங்க சார்